நான் இப்போ ரீசென்ட்டாக ஃபுட் ஆர்ட்ரு பண்ணணும் அப்படிங்கறதுக்கா ஸ்விகி ஆப் குள்ளே போனேன் போனதும் வந்துட்டு நிறையா வெரைட்டீஸாக ஃபுட்ஸெல்லாம் வச்சுருந்தாங்க எது ஆர்ட்ரு பண்ணுறதுனே தெரில அந்தளவுக்கு கன்ஃபியூஸ் ஆகிருச்சி சரி அப்படினு சொல்லிட்டு மேலே சர்ச் பண்ண சர்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படினு சொல்லிட்டு பார்த்தேன் அதில் வந்துட்டு சிக்கன் பிரியாணி சிக்கன் ரைஸ் நிறைய வெரைடீஸெல்லாம் இருந்துச்சு அதே மாதிரி நான் ஒரு பத்து சிக்கன் ரைஸ் பத்து சிக்கன் பிரியாணி கேஎஃப்சி பத்து அப்புறம் சில்லி பள்ளிப்பாளையம் காடை வறுவல் இந்த மாதிரி நிறைய நான்வெஜெல்லாம் ஆர்டர் பண்ணிணேன் ஆர்ட்ரு பண்ணிவிட்டு அங்கே கீழேயே வந்துட்டு அமௌண்ட்டும் பே பண்ணி ரெசிப்ட்டும் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டேன்